தமிழ்நாட்டில் பாரம்பரிய உட அப்படின்னா ஸேரி அதுக்கப்புறம் வந்து ஆஃப் ஸேரி வந்து சொல்லுவாங்கள் ஸேரியை வந்துட்டு நிறையா ஊரில் சேலனு சொல்லுவாங்கள் அப்புறம் பொடவ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள் ஆஃப் ஸேரியை வந்து தாவணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள் அப்புறம் தோளில் போடுற துண்டை வந்துட்டு ஒரு சிலவங்க அங்கவஸ்த்ரன்னு சொல்லுவாங்கள் ஒரு சிலவங்க துண்டு அப்படின்னு தான் சொல்லுவாங்கள் வேற சுடிதார வந்துட்டு நிறையா இடத்தில் சல்வார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள் ஆனால் மேக்சிமம் சுடிதார்னு தான் சொல்லுவாங்கள் ஆனால் நிறையா ஊரில் சல்வார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்